நாங்கள் ஒரு முனியாண்டி ஓட்டல் கடைக்கு நாங்கள் சாப்பாட்டுக்கு ஆர்ட்ரு பண்ணோங்க ஆர்ட்ரு பண்ணதுக்கு வா டைம் ஆகி எடுத்துன்னு வராங்க சாப்பாடு கொடுத்தா என்ன செய்கிறது நாங்கள் ம் டைம் கேட்கற டைமுக்கு வர முடியலை முனியாண்டி விலாஸுன்னு சொல்லிட்டு ஒரு மா ஓட்டல் கடையிலேருந்து நாங்கள் மிளா ஆர்டரு பண்ணோங்க குழந்தைக்குப் பசிக்கிறது நாங்கள் இது வெளியில் போயிட்டு வந்தோம் சாப்பாடு செய்கிறதுக்கும் சந்தர்ப்பம் சூ கேஸ் காலியாகிடுச்சி அதனால் சரி ஏதோ நாங்கள் அர்ஜெண்ட் ஆபத்துக்கு சா போன் பண்ணி சாப்பாடு எடுத்துன்னு வான்னு சொன்னால் எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு டைம் ஆகி வராங்க டைம் ஆகி வந்து எங்களுக்கு என்ன பசியை தாண்டி நாங்கள் எப்படி அதை வாங்கறது ஒரு வேலை சொன்னால் ஒழுங்காக நாங்கள் செஞ்சால் தானே கஸ்டமர் நாங்கள் அடுத்த ட்ரிப்பு நாங்கள் கடைக்குப் போக முடியும் வர முடியும் ஏங்க அதுமாரிலாம் பண்றாங்க உங்களை ந எங்களை நம்பி தான் நீங்கள் கடை வச்சி உங்களை நம்பி தான் நாங்கள் சரி ஒழுங்காக நம்ப கொடுப்பாங்க வாய்க்கு ருசியாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஆர்டரு பண்ணோம் அதுவும் கொடுக்கலனாக்கா நாங்கள் எப்படி நாங்கள் கா ஒழுங்காக அதெல்லாம் பராமரிப்பு பண்ணி ஒழுங்காக எங்களுக்கு நல்ல முறையாக வரதுக்கு ஏற்பாடு பண்ணாக்க எங்களுக்கு நல்லாயிருக்கும் காசும் கொடுக்கறோம் நாங்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள் ஒழுங்காக டைமோடு வாங்கி சாப்பிட்றதுக்கும் முடியலைங்க எங்களால் அதை கொஞ்சம் சரிப்படுத்தி கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்